பழங்கால மற்றும் இடைக்கால இந்தியாவில் இருந்த சில புகழ் பெற்ற மன்னர்கள பற்றி நான் ஸ்கூலில் படித்திருக்கேன் எப்படின்னாக்கா வ ஸ்கூலில் வந்து வரலாறு புவியியல்னு ஒரு பாடமே இருக்குது ஒரு சப்ஜெக்டே இருக்குது எங்களுக்கு அது ஆறு சப்ஜெக்ட் உண்டு ஆறு சப்ஜெக்ட்டில் வரலாறு புவியியல்னு உண்டு வரலாறு புவியியல் சப்ஜெக்ட்டில் வந்து மன்னர்கள் தான் பழங்கால இந்திய மன்னர்கள் அவங்க நடத்தின அரசாட்சி அரசு எப்படி பண்ணாங்க அப்படிங்குறதுலாம் பற்றி நிறையா படித்திருக்கோம் ராஜராஜ சோழன் அருண் மொழிவர்மன் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் சேர மன்னர்கள் இவங்கலாம் பற்றி நிறையா வரலாற்று இதலாம் படித்திருக்கேன் நம்ம ராஜ யார் இவர் தஞ்சை ரா பெரிய கோவிலை கட்டினது ராஜராஜ சோழன் அவர் காலத்தில் தான் மொத மொதலில் கடற்படை தளமா தரைப்படை இதலாம் வந்துச்சு இவர்தான் தஞ்சை பெரிய கோயிலையும் கட்டினவரு இந்தியாவில் இருக்க பல முக்கியமான பெரிய ஆதாரமான கோவிலில் தஞ்சை ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் கட்டின அந்த பெரிய கோயிலும் அடக்கம் அந்த கோயில் இன்னும் பெரிய சாதனையை படைச்சிட்டு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஒரு அருமையாக இருக்குது பெரிய வரலாற்று சின்னமாகவும் இருக்குது அடுத்து பாரி வள்ளல் இவர் கடையெழு வள்ளலில் ஒரு ஆள் புலவர் கபிலரோட நண்பரும் இவர் பாரி வந்து ஒரு சின்ன குறுநில மன்னர் இவரை வேல்பாரின்னு சொல்லுவாங்க வள்ளல்கள் எல்லோரையும் உயர்ந்தவர் பாரின்னு சொல்லுவாங்க ஏன்னா பாரி வீரம் அன்பு கொடை இது எல்லாத்துலேயும் சிறந்தவரா இருந்தார் அப்படின்னு வரலாறு படித்து படித்திருக்கேன் முல்லைக்காக தேர் கொடுத்தான் பாரி இப்போயும் நம்மகிட்ட ஒரு பழமொழி இருக்குது அவ்வளோ சிறப்பான மன்னர் பாரி மன்னர் அப்றம் மனுநீதி சோழன் அவருட்ட ஒரு ஒரு பெரிய வரலாறே இருக்குது ஒரு தடவை அவர் பையன் தேர் ஒட்டிட்டு போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு கன்றுக்குட்டி மேலே ஏற்றி அது செத்துபுட்டு அதோடு தாய் பசு என்ன பண்ணுது மனுநீதி சோழன்கிட்ட போய் முறையிட்டுது இதுமாதிரி என் பையன் என் கன்றுகுட்டி செத்துபுட்டு உன் பையன் தான் சாவடித்துட்டான் அப்படின்னு முறையிடுது அப்போ மனுநீதி என்னப் பண்ணியிருக்காரு தன்னோடய மகனையே தேர் காலில் ஏற்றி கொன்றுட்டாரு அப்படி ஒரு நேர்மையான மன்னர் அவரு அதுமாதிரி நிறையா தமிழ் மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் பாண்டிய மன்னனுக்கு புலி கொடி அப்படிலாம் நிறையா படித்திருக்கோம் நிறையா கோவில்கள் கட்டினது நம்ம சோழ சேர மன்னர்கள் தான் சோழ மன்னர்கள் தான் தமிழ்நாட்டை சுற்றி தமிழ்நா தமிழ்நாட்டை சுற்றி மிகப்பெரிய கோவில்கள் வரலாற்று சின்னங்கள்லாம் அவங்க தான் ஏற்படுத்தியிருக்காங்க வேறே